ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆமாம்ங்க பால் ஐட்டங்கள் பூரா இருக்கு பால் தயிர் வெண்ணெய் நெய் ம் பன்னீர் எல்லா ஐட்டங்களும் இருக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுது ஆ பால்கோவா இருக்கும் ஸ்வீட் ஐட்டங்களும் இருக்கு

நீங்கள் வந்து பாருங்கள் கடைக்கு வாங்க

ம்

பாலு ஒரு லிட்ரு அம்பதுரூவா தயிர் வந்து நூற்றி இருபதுரூவா ஆ பன்னீர் வந்து நூறு இரநூர்றுவா ஆ அப்புறம் பால்கோவா வந்து கால் கிலோ வந்து நூற்றி ஐம்பதுரூவா

நீங்கள் வா வா வந் வர முடியுன்னா வாங்க இல்லையா நாங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எந்த அட்ரெஸ் சொல்லுறீங்களோ நாங்கள் அந்த அட்ரெஸுக்கு நாங்கள் அனுப்பி விடுறோம் நீங்கள் வந்து ஃபோன் மூலியமாகவும் அனுப்பலாம் இல்லை கையில யார் வர்றாங்களோ அவங்ககிட்ட காசு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் உங்கள் சௌரியம் தான் எல்லாமே நீங்கள் மொத்தமாக மொத்தமாக வாங்கறீங்கல்ல நான் அதுக்குத் தகுந்த மாதிரி கம்மி பண்ணித் தர்றேன் நீங்கள் மொத்தமாக வாங்கறீங்கல்ல கம்மி பண்ணித் தர்றேன் ஆ அது தான் நானும் உங்கள் நானும் தரேன் நீங்கள் வந்தீங்கன்னா மொத்தமாக வாங்குனீங்கன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணித் தர்றேன் ம் உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சுதுன்னா நீங்கள் என்னென்ன வேணும்ன்னு சொல்லுங்கள் நான் அதுக்குத் தகுந்த மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணித் தரேன் ஆ நீங்கள் எப்போ வர்றீங்களோ வாங்க நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் நீங்கள் வந்து வாங்கிகிட்டு போகலாம் ஓகேவா ஆ ம்